ஹலோ சொல்லுங்க ஆ ஆமாம் ஆமாம் நீங்கள் ஓகே ஓகே ஓகே மேடம் பண்ணிவிடலாம் நீங்கள் இப்போ எந்த ஏரியா மேம் நீங்கள் திருவாரூர்ங்களா சரி ஓகே மேம் இப்போ நாங்கள் ப்ரீவெட்டிங் ஷூட்டிங்க்கு வந்து இப்போ நாங்களே ப்ளேஸ் பண்ணணுமா இல்லை நீங்களே சூஸ் பண்ணிக்குவீங்களா இல்லை இப்போ நாங்கள் வந்தோன்னே திருவாரூர் டிஸ்ட்ரிக் சைடில் வந்து நாங்களே சூஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஏதும் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களானு கேட்குறேன் ஓகே ஓகே ஓகே ஓகே மேம் இப்போ உங்களுக்கு அந்த தீம் டிரஸ்சு அந்த மாதிரிலாம் நீங்களே சூஸ் பண்ணிப்பீங்க தானே ஏன்னால் நீங்கள் அந்த தீம் கலரெலாம் சொன்னீங்கன்னால் அதுக்கேற்றாப்புல வந்து டிரஸ் ப்ளேஸ் வந்து சூஸ் பண்ணுவேன் இப்போ நீங்கள் மூணு கலர் என்னென்ன டிரஸ் கலர்ஸ் வச்சுருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு சொல்லுங்க நான் அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு வந்து ப்ளேசஸ் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிவிடுவேன் ஓகே மேம் அப்புறம் நீங்கள் வந்து இனிஷியல் பேமெண்ட் ஏன்னால் இப்போது நீங்கள் ப்ரீவெட்டிங் முடிச்சுட்டு நீங்கள் வந்து மேரேஜுக்கு பிளஸ் அவர்களோட ரிசப்ஷனுக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் சொல்கிற மாதிரி தானே மேம் இருக்கீங்க இல்லை ப்ரீவெட்டிங் மட்டும் போதுமா ஓகே ஓகே மேம் நீங்கள் அந்த டேட்டில் மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீங்கள் எனக்கு கொஞ்சம் இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும்

இப்போ நாங்கள் ப்ரீவெட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படினா ஒரு செவன் தெளசண்ட் வாங்குகிறோம் மேம் ஏன்னால் நாங்கள் நாங்கள் வந்து இப்போது நாங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்சில் இருக்கோம் இப்போ நீங்கள் திருவாரூர் டிஸ்டிக்கும்போது நாங்கள் இங்கிருந்து தான் அங்கே வரணும் அது இல்லாமல் டிராவல்சுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் அழைய தேவை இல்லை நாங்களே கார் எடுத்துகிட்டு வருவோம் ஸோ எந்தெந்த பிளேஸ் சொல்கிறிங்களோ நீங்கள் சொன்னாலும் சரி இல்லை நாங்கள் சூஸ் பண்ணுறானாலும் நாங்கள் அந்த பிளேஸ்சுக்கு அழைச்சிட்டு போய்விடுவோம் அழைச்சிட்டு போய்விட்டு ப்ரீவெட்டிங் எடுக்கலாம் ஏன்னால் ஃபுல் டே இருப்போம் மேம் காலையிலேருந்து சாய்ந்திரம் சூரியன் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து உதய உதயமாகுகிறதிலேருந்து நம்ம சன் செட் வரையும் நம்ம ஃபுல்லாகவே நீங்கள் எங்களோடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் பக்கத்தில் எதுவும் பீச் சைடு எதுவும் இருக்குதுங்களா மேம் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஓகே ஓகே மேம் அப்போது எனக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு த்ரீ பாயிண்ட் பைவ் நீங்கள் வந்து எனக்கு ஜிபே பண்ணிவிடுங்க நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அந்த டேட்டில் சொல்லிடுறேன் மேம் ஓகே ஓகே மேம் உங்கள் நேம் தெரிஞ்சுக்கலாமா மேம் யா ஓகே ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்